நான் போன வாரம் அமேசானில் ஒரு சோனி டிவி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது லேட்டாகதான் டெலிவரே பண்ணிணாங்க எக்ஸ்பெக்ட் டேட்டை விட ரொம்ப லேட்டாகதான் டெலிவரியே பண்ணிணாங்க ப்ராடெக்ட்லேயே ஸ்கார்ச்சஸ் எல்லாம் இருந்தது கார்னெர்ல்லாம் ஸ்கார்ச் இருக்கு பிக்சர் குவாலிட்டியும் சரி இல்லை சவுண்ட் குவாலிட்டியும் கிளியராக இல்லை நான் ஃபீட் பேக் எல்லாம் பார்த்துதான் வாங்கினேன் ரிவியூஸ்லாம் நல்ல ரிவியூஸ்லாம் நல்லா இருந்தது தான் போட்டு இருந்தாங்க அதுக்கு அதை நம்பி நான் ஆர்டர் பண்ணி ஏமாந்துட்டேன் இதை ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரண்ட்ஸ்சும் பார்த்து என்ன இப்படி வாங்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் இதை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணமாட்டேன் சோனி டிவி நல்ல பிராண்ட் தான் அமேசானும் நல்ல பிராண்டுனுதான் நம்பி வாங்கினேன் ஆனால் நான் இந்த ப்ராடெக்ட்டில் ஏமாந்துவிட்டேன் இது ஒரு பேட் எஸ்பிரியன்ஸ் தான் எனக்கு ஸோ இதை நான் யாருக்கும் ரிக்மெண்ட் பண்ணமாட்டேன்